முன்னெல்லாம் கூலி வேலைக்கு போவோம் நடவு நடுறது களை எடுக்கிறது எல்லாம் அதிகமாக இருந்துச்சு எந்த வயலுக்கு வேணாலும் போய் களை எடுப்போம் நடவு நடுவோம் எல்லாம் பிஸியாக இருந்தது ஆனால் இப்போலாம் வேலை ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் வருமானம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்றோம் ஏன்னா பொதின் புதுசாக புது தொழில்நுட்பமாக நிறைய மிஷினும் அது இதுவும் வந்ததுனால் மிஷினே வேலை செஞ்சிடுறதுனால எங்களுக்கு அதிக வேலை கிடைக்கமாட்டேங்கிறது அறுப்பு அறுக்கிற மிஷினு நடவு மிஷினு எல்லாத்துக்குமே மிஷின் வந்துருச்சு அதனால் இப்போ எங்களுக்கெலாம் வருமானம் கம்மியாக இருக்குது கொஞ்சம் கொஞ்ச வேலைதான் செய்கிறோம் யாராவது கூப்பிட்டா ஓ போய் களை எடுக்கிறது நடவு நடுறதெல்லாம் ரொம்ப குறைஞ்சிடுச்சி பஞ்சு எடுக்கிறோம் இல்லைன்னா இந்த நூறுநாள் வேலைன்னு போட்டிருக்காங்க அதுக்கும் போகிறோம் இருந்தாலும் கொறைச்ச வருமானம் வர்றதுனால் ரொம்ப கஷ்டமா இருக்குது முன்னாடி இருந்த வருமானமெலாம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்றோம் என்ன பண்ணுறதுனு தெரியல ஆனால் அதிக வருமானம் இல்லாததுனால் ஏதோ ஒட்டிட்டுருக்கோம் என்ன பண்ணுறதுனு தெரியல